திருவாரூர் மாவட்டம் ஒரு செழிப்பான ஒரு மாவட்டம்னு தான் சொல்லணும் ஸோ இப்போது இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் அது திருவாரூர் மாவட்டம் நல்லாவே ஒரு வளர்ந்து வர கூடிய நகரமாக இருக்கு ஸோ திருவாரூர் மாவட்டத்தை பொருத்த வரை உள்ள வீட்டு வசதி அப்படியே வீட்டுக்கு ஒரு பொதுவான ஒரு வேலையை தேடி போகிறோம் கல்வி அப்படின்ற பொழுது கம்பேரிங் டு சிடி சிட்டியை இப்போது கம்பேர் பண்ணும்போது மிகவும் ஏதும் ரொம்ப கம்மிதான் கம்பேரிங் டூ சிட்டி ரொம்பவே ஒரு கம்மியான ஸ்டக்ச்சர் தான் வந்து ரெண்ட் இருக்கும் ரெண்ட் ஃபீஸும் சரி ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பொருத்த அளவில் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகள்னா ஓகே ப்ரைவேட் செக்டர்கள் கம்மிதான் ஸோ அங்கே இருக்க வீட்டு வாடகை அப்படிலாம் பார்த்தா சராசரியாக ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கே இல்லை சம்திங் இல்லை ஒரு சின்ன ஒரு குடும்பம் மூணு பேருனா அஞ்சு பேர் இருக்கக்கூடிய குடும்பம் தங்குகிற இடம்லாம் பார்த்திங்கனா நகரத்தை பொருத்து மாறும் கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் மூவாயிரத்திலருந்து ஆறாயிரம் முதல் மூவாயிரம் முதல் இருந்து எட்டாயிரம் வரை இங்கே வீட்டு வீடுகள் வசதி உண்டு அந்த ரியல் எஸ்டேட்டும் பொருத்த அளவில் இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு சேல்ஸ் நல்ல ஒரு சேல்ஸ்லாம் போய்ட்டு இருக்குது அந்த சொத்து விலை போக்கு மத்திய அரசு வழங்கும் திட்டங்கள் அப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே விவரங்களை அதாவது திட்டங்களை பெரு பெற கூடிய மாவட்டமாக இருக்கு ஸோ வணிகம் பகுதி அப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்பாயிட்டு வந்துட்டு இருக்குது இப்போது வணிக பகுதி அப்படின்ற பொழுது ஒரு லேண்ட் வாங்குபோம் வாங்கற பட்சத்தில் ஒரு மெயின் ரோட்டில் இருந்ததுனா பத்து லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா அந்தமாரி ரேஞ்சுலயும் உள்ளே இருக்கக்கூடிய லேண்ட் வந்து ஒரு அஞ்சு லட்சரூபாக்கி குறைந்தபட்சம் அஞ்சு லட்சம்குள்ள இந்தமாரி இதில் விலையை வந்து போய்ட்டு இருக்குது ஸோ திருவாரூர் மாவட்டம் சொல்ல போனால் வந்து நல்லாவே ஒரு பெரிய வளர்ந்து வரக்கூடிய ஒரு மாவட்டம்